நூலகங்கள் பார்த்திங்கனா இங்கே வந்து நிறையா லைப்ரரிஸ் இருக்குது அது பார்த்திங்கனா எஸ்பெஷலி எங்கள் காலேஜ்லெலாம் வந்து நிறையா லைப்ரரி இருக்குது சென்ட்ரல் லைப்ரரி இருக்குது அப்புறமேக்கு நிறையா லைப்ரரிஸ் வருது இங்கே வந்து நிறையா நியூஸ் பேப்பர்ஸ் வரும் நிறையா புக்ஸ் இருக்குது நாங்கள் அதில் வந்து நிறையா செய்திகளெலாம் படிக்கிறோம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் ஸ்கூல் லைப்ரரிஸ் இருக்குது காலேஜ் லைப்ரரியில் இருக்குது அப்புறமேக்கு சென்ட்ரல்ன்னு ஒரு லைப்ரரி இருக்குது ஸோ இது மாதிரி லைப்ரரியெலாம் நிறையா நியூஸ் பேப்ப ஹிந்து நியூஸ் பேப்பர் வரணும் தினத்தந்தி வரும் ஸோ இதெல்லாம் நியூஸ் அதில் வந்து நிறையா விஷயங்களும் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் நிறையா படிச்சு நிறையா தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்களும் வருது அதில் வந்து அது என்ன சொல்வது இப்போ ஒரு ஒர்க் இல்லையா ஒர்க் சம்பந்தமா ரிலேட்டடாக வரும் வேலை ஜாப் சம்பந்தமா வரும் ஸோ இது மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து வந்துகிட்டுதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஸோ அதெல்லாம் நாங்கள் படிச்சு நிறையா தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் டெய்லி லைப்ரரி போய்விட்டுதான் இருக்கோம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டுதான் இருக்கோன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் நிறையா லைப்ரரிஸ் போய்கிட்டுதான் இருக்கோம்